ஹலோ ரிஹானா டெய்லரிங் ஆமாம் ஓகே ம் ஆ ஓகே எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓகே மினிமம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஓகே ஆ மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குந்தானே பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓகே ம் ஆ பசங்களுக்கு வந்து எப்போயும் போல் ஷேர்ட்டு பேண்ட்டு அவ்வளதான் பட் ஆ கேர்ள்ஸ்க்கு வந்து மினி ஸ்கர்ட் சுடி சுடிதார் ஷால் கோட் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது அது உங்களோடய விஷ் தான் நீங்கள் சொல்கிறத பொறுத்து நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணிப்போம் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஓகே மினி ஸ்கர்ட் போதுமா

ம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டூ ஃபிஃப்ட்டி வரும் இப்போ நீங்கள் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் மொத்த ரேட் சொல்லிவிடுவோம் ம் மினி ஸ்கர்ட்டில் கோட் வச்சிக்கலாமா இல்லை நார்மல் பிளாங்க்காகவே இருக்கட்டுமா ஆ அதுக்கு வந்து நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோட் வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது இல்லைனா நம்ம டை போடுறதுக்கு நார்மலாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் ம் சரி ஓகேங்க பசங்களுக்கு எப்போயும் போல்தான் ஆ ஆ பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேர்ந்து ஃபிஃப்த் வரை தானே அது வந்து ஃபுல் லெக் இருக்கட்டும் ம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு டை எல்லாமே கரக்ட்டாக நார்மலாக இருக்கும் ம் இல்லை அது உங்கள் ஸ்கூல் யுனிஃபார்ம் தானே அது உங்களோடய விஷ் தாங்க நீங்கள் சொல்கிறத பொறுத்து நாங்கள் வந்து ஷேர்ட்டுக்கும் பேண்ட் வந்து இதுக்கு மட்டும் கலர் செப்பரேஷன் பண்ணிவிடுவோம் ஆ ஓகே மேம் ஓகேங்க உங்களுக்கு எப்போ ஆ சரி ஓகேங்க உங்களுக்கு எப்போ ஆ ஆடர் வேணும் ஆ சரி ஓகேங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக கொடுத்துடுங்க ம் சரி ஓகேங்க தேங்க் யூ